ஹலோ கேபிஎம் ட்ராவல்ஸா நாங்கள் காங்கிரப்பிள்ளையிலேருந்து ரம்யா பேசுகிறேன் நாங்கள் எல்லோரும் நாளைக்கு ஃபேமிலியோடு பழனிக்கு போகலான்ட்டு ஒரு ப்ளானில் இருக்கோம் அதனால நல்ல ஒரு கேப் கிடைக்குமா ஆமாம் ரெ மூணுநாள் டூரு அதனால் வந்து எங்களுக்கு அங்கேயே நீங்கள் இருக்கணும் அதுக்கப்றம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ரைவராக வேணும் நீங்கள் வந்து மொத்தம் எவ்வளோ நாங்கள் நாங்கள் எத்தனை பேர் போகிறோன்னு கேட்குறீங்களா நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் போகிறோம் அஞ்சு பேர் மூணுநாள் அங்கே ஸ்டே பண்ணுறோம் அதுக்கப்றம் வந்துட்டு இப்போ ட்ரைவருக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பாடு அதெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம் அதனால நீங்கள் வாடகை மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லை கேபு இது பண்ணிக்கலாமா இல்லை வந்து அந்த கொஞ்சம் மினி பஸ் மாதிரி இருக்கில்ல அது இருக்கா உங்கள்கிட்ட அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸு ஓ காருனால் ஃபைவ் தௌசண்ட்னு அந்த மினி பஸ்னால் எயிட்டா அதில் ஆனால் வந்து அவ்வளோ சீட் எங்களுக்கு வேணால் அந்த சீட்டை கொஞ்சம் கழட்டி கொடுங்க நாங்கள் அப்டி படுத்துக்கிற மாதிரி எங்களுக்கு வேணும் நிறைய திங்க்ஸெலாம் எடுத்துட்டு போகிறோம் அதனால் அப்றம் வரும்போது நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் அதனால் அதலாம் இடத்த அடைக்கும் ஒரு ரெண்டு மூணு சீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எங்களுக்குக் கொடுத்து அனுப்புங்கள் மினி பஸ்ஸே ஓகே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ட்ரைவராக பார்த்து அனுப்புங்கள் சரி ஓகே அட்வான்ஸ் இப்போ வேணுமா சரி அட்வான்ஸ் நாங்கள் இப்போ பே பண்ணிடுறோம் பெட்ரோல் நாங்களே அது எப்படிங்க நாங்களே பெட்ரோல் போட்டுக்க முடியும் சொல்றீங்க எல்லாம் சேர்த்துதான் உங்களுக்கு எயிட் தௌசண்ட் கேட்குறீங்க நீங்கள் பெட்ரோல் சார்ஜ் உங்களோடு தான் நாங்கள் போட்டால் அப்றம் அது அதில் என்ன எங்களுக்கு இது இருக்குது சரி ஓகே அப்போ இப்படி பண்ணலாம் போகும் போது நீங்கள் போட்டுக்கோங்க வரும்போது நாங்கள் போட்டுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல எங்களுக்கு அனுப்பிடுங்க நாளைக்கு இங்கேயிருந்து கிளம்பணும் ஓகே நல்ல ட்ரைவராக பார்த்து அனுப்புங்கள் ட்ரைவரோடு காண்டக்ட் நம்பரை எங்களுக்கு செண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ